இப்போ கடல் மீனுக்கும் ஏரி மீனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஏரியில் பிடிக்கிற மீன் வந்து ஒரு மாதிரி சேற்று சுமெல் வரும் கடல் மீனுன்னாக்கா ஒரு சங்கரா மீன்னு ஒரு இறா நண்டெலாம் வாங்கினாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிறது வந்து கிராமத்தில் பிடிக்கிற ஏரியில் வந்து மீனு ந மீன் வந்து சேற்று நாற்றம் அடிக்கும் அது நல்லாயிருக்காது கடல் நண்டு ந கடல் மீன் நல்லாயிருக்கும்